நாங்கள் சமீபத்தில் எங்கள் சொந்த ஊர் ஆலந்துறை அங்கே வந்து காமாட்சி அம்மன் கோவில் திருவிழான்னு நல்லா சித்திர மாதம் நல்ல ஒரு வாரம் நடக்கும் அது ரொம்ப எப்போ வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு வாரம் ஒரு ஒரு நாள் கம்பாட்டம் ஆர்க்கஸ்ட்ரா அந்த மாதிரி அன்னதானம் எல்லாம்ன்ட்டு ஒரு ஊரே அங்கே வந்து எந்த இது வேலையும் செய்யாமல் கோவிலுக்கு போய்ட்டு ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருப்போம் அப்புறம் நல்லா திருவிழாவெல்லாம் அவ்வளோ நல்லா கொண்டாடுவோம் அப்புறம் அங்கே நல்லா எல்லா நிகழ்ச்சியும் இது கடை எல்லாமே இருக்குமா ஃபேமிலியாக போய் ஆர்க்கஸ்ட்ரா நடனம் எல்லாமே போய் நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம்